வணக்கம் சார் நான் சின்னதுல நான் ஒரே மகனாக பிறந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே மகனாக பிறந்து நான் வளர்ந்து நானு எழுபத்தி ஆறில் இந்தியன் ஆர்மியில என் தாய் நாட்டுக்காக வேண்டி இந்தியன் ஆர்மியில போய் சேர்ந்தேன் சேர்ந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணேன் பண்ணிவிட்டு காஷ்மீர் போனேன் காஷ்மீர்லையும் போயிவிட்டு அங்கேயும் கஷ்டமான இடம் ஐஸ் குளிர் மலை காடு அங்கேயும் கஷ்டமாய்விட்டு வேலை செஞ்சேன் திரும்பவும் வந்து த நம்ப இந்தியனுடைய தலைமையகம் டெல்லி டெல்லிலையும் இருந்து ப்ளைன்லேருந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் திரும்பி டார்ஜிலிங்கும் போனேன் டார்ஜிலிங்கும் போய் மலை பிரதேசத்தில் இருந்தேன் ரொம்ப க்ளைமேட் ரொம்ப லைக் பண்ணேன் கஞ்சன்ஜங்காவும் நான் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் தூர இருந்தே பார்த்து ரசிக்கிற ஒரு சான்சே கிடச்சிது கஞ்சன்ஜங்கா அதேப்போல் வந்தேன் கல்கட்டா பார்த்தேன் கல்கட்டா டெல்லி பாம்பே எல்லா இடமும் சந்திச்சு நான் ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்தேன் என் தாய் நாட்டையே ஆனால் விருப்பப்பட்டு எனக்கு வாழ்க்கை பூரா என் தாய் நாட்டுக்கே உழைச்சேன் உழைச்சியும் நேர்மையாய்ட்டு சம்பார்ச்சு நேர்மையாய்ட்டு நான் பென்ஷன் வந்தேன் வந்த பின்னாடியும் எனக்கு அந்த ஒரு இந்த நாட்டில் வேலை செஞ்சதுக்காக அதோட கிஃப்ட்டாக எனக்கு பேங்கில் வேலை கிடைச்சி பேங்க்லையும் சர்வீஸ் பண்ணி இன்னொரு பென்ஷன் வந்து இன்னைக்கு அறுபத்தி ஏழு வயசில் ஏன் வீட்டோட உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்கையும் வேறு எந்த வேலைக்கும் போ வீட்டோட இருக்கேன் அது எனக்கு கொடுத்த ஒரு மகா கிஃப்ட்டு என் தாய் நாடு கொடுத்தது இந்திய தேசத்துக்காவே வேண்டி நான் பாடுப்பட்டது கிடைச்சது கிஃப்ட்